ஹலோ வணக்கம் உங்கள் மதத்தை பற்றி சொல்லணும்னா உங்கள் மதத்தில் சா சாமி இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதுக்குன்னு ஒரு க்ளாஸ் வேறு இருக்குது அதை அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த க்ளாஸும் அதுலேயும் படிக்கலாம் நல்ல ஒழுக்கமும் வாழ்க்கைய பற்றியும் ஒழுக்கத்த பற்றியும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க நல்ல பழக்க வழக்கத்தையும் சொல்லி கொடுப்பாங்க நான் ஸ்கூ நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நல்லொழுக்கோனு ஒரு பாடம் இருக்குது அதையும் கற்றுத் தந்தாங்க எங்கள் லைஃபுக்கு இப்போ உபயோகமாக இருக்குது வாழ்க்கைல எப்படி வாழணும் அடுத்த அடுத்தவங்களுக்கு எப்படி உதவுணும் அந்த நல்லொழுக்கத்துல சொல்லி கொடுத்தாங்க அதுக்குன்னு ஒரு பரிட்சையும் வெச்சாங்க நல்லொழுக்க பரிட்சையும் அதையும் எழுதி பாஸ் பண்ணியாச்சு எல்லா ஸ்கூல்லேயும் நல்லொழுக்கோனு இங்கேன்னு இல்லை எல்லா ஸ்கூல்லேயும் இருக்குது அது ஒரு சப்ஜெக்டாக போய்டிச்சி வாழ்க்கைக்கி உதவியாக இருக்கிறது